தோட்டக்கலையில வந்து எல்லாம் எனக்கும் ஆர்வம் என்ன தவிர்த்து ஆர்வம் அப்படின்னா வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பியும் ஏனா இப்போலாம் வந்து திருமணம் அது மாதிரி நிகழ்வு எல்லாம் வந்து பூச்செடிலாம் நிறையா போட ஆரமிஷ்டாங்கன்ட்ல அதனால் அவங்க தான் அங்கே அதிகமாக போவாங்க அங்கே போய்விட்டு வரம்மோது அங்கே இட்த்து வந்த அதை வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சி சூரிய ஒளி படற இடத்த வச்சி என் தம்பி தான் குழி நோண்டி அதை பாதுகாப்பாக நடுவான் டெய்லியுமே அவன் வந்து பல் விலக்கமோது அதுக் போய் தண்ணி ஊற்றிட்டு அது வ சுற்றி வாய்க்கா மாதிரி படிச்சு விட்டு அதுக்கு தண்ணி விடுவான் அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் அவன் வந்து நான் பூ வைக்கறதுக்காக அவன் நிறைய பூச்செடி அதுக்கப்புறோம் வந்து காய்கறி வெய்காக வந்து காய்கறி செடி அது மாதிரி நிறையா வச்சிருக்கான் எங்கள் வீட்டில் வந்து இயற்கையாகவே விலையிற கத்திரிக்காய் வெண்டக்காய் அது மாதிரி செடிலாம் நாங்களாகவே என் தம்பியாகவே நட்டு வச்சிருக்கான் அவன் தான் வந்து ஏ செடி மேலே ரொம்ப இன்னும் என்ன விட அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் நினைக்கிறேன் நினைக்கிறத விட உண்மையும் அது தான் அவன் தான் என்ன விட செடி மேலே அவன் வந்து அவன் எப்போ எப்போலாம் டைம் கிடைக்கிதோ அதை வந்து இன்னும் நல்லா பார்த்துப்பான்